நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாேருக்குமே ரேடியோ அந்தக்காலத்திலேருந்தே இருக்குது அதனால ரேடியோ கேட்குறதுக்கு வந்து எல்லாேருமே தெளிவாக தூய தமிழும் நார்மலாகவே நல்லாவே பேசுவாங்க பொழுதுபோக்காவே ரேடியோ பயன்படுத்துவாங்க தமிழ் வந்து உச்சரிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகளெலாம் நல்லாவே இருக்கிறதுனாலவே ரேடியோ எல்லாேருமே கேட்பாங்க அப்புறம் வந்து எல்லாேருமே ஒரு நாளைக்கு என்ன நடக்கிறது நாட்டில்னு கேட்டால் அது வந்து ரேடியோ வைச்சு நல்லாவே எல்லாேரும் புரிஞ்சிப்பா ஒரு அந்தகாலத்தில் பாட்டு வேணும்னால் ரேடியோவில் பாட்டு போடுவான் கவிதை நாணம்னு சொல்வாங்க க கவிதை கவிதை பேச்சு போட்டியெலாம் நல்லா பேசுவாங்க தமிழில்னு சொல்லிக்கிட்டு ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால எல்லாேருமே மக்கள் எல்லாேருமே விரும்பி தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கொண்டு நல்லா போய் பேசுவாங்க டிவியில் எடுத்துக்கிட்டோம்னால் டிவியில் வந்து நிகழ்ச்சிகளை நிறையாவே பேச்சு போ பட்டிமன்றத்தில் வந்து த ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் பேசுவாங்க அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு நல்லாவே தமிழ் நல்லாவே இருக்கும் இப்போ ப ஃபங்ஷன் நாளில் வந்து சன் டிவிலெலாம் தமிழை பத் தமிழ் பேச்சு தமிழ் பேச்சு போட்டி தான் நடக்கும் நல்லாவே பேசுவாங்க திருக்குறள் இது பழமொழிலாம் வச்சு தமிழில் நல்லா அர்த்தங்கள் சொல்லி தெளிவாக மக்களுக்கு நல்லாவே புரிய வைப்பாங்க அப்புறம் கலைஞர் டிவிலேயும் நல்லா பேச்சு போட்டியெலாம் வச்சு பட்டிமன்றம் நல்லாவே இருக்கும் ஃபங்ஷன் டைமெலலாம் தமிழை பற்றி நல்லாவே பேசுவான் தமிழை பற்றி நல்லாவே கேட்டுக்கிட்டு நல்லாவே கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும் பத்திரிக்கையில் மக்களுக்கு வந்து அந்தக்காலத்திலருந்தே ஒரு நாளைக்கு என்ன விஷயம் நடக்கிற கேட்டால் அதை வந்து எல்லாேருமே அறுபது வயது தாத்தா எண்பது அறுபது வயதில் உள்ளவங்க எல்லாேருமே அப்போது வந்து நியூஸ் பேப்பரை வச்சு தான் எல்லாேருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நியூஸ் பேப்பரில் அழகா கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுக்கு நல்லா தெளிவாக தமிழில் கொடுத்துருப்பாங்க தினக ப பத்திரிக்கைனு எடுத்திங்கனால் தினகரன் தினமலர் சிறு சிறுவர் மலர் சொல்லிக்கிட்டு சின்ன பசங்களுக்கெலாம் அதில் நிறையாவே இருக்கும் பார்க்கவே தமிழில் அழகா கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பரில் அப்புறம் வந்து செய்தித்தாள் செய்தித்தாளில் வந்தது அதுதான் செய்தித்தாளில் நல்லா செய்தி டிவியில் வந்து நியூஸ் சேனல்னு எடுத்துக்கிட்டிங்கனால் நியூஸ் நியூஸ் சேனலில் வந்து தந்தி சன் நியூஸில் வந்து தமிழ் வந்து நல்லாவே சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற பிரச்சினைகளுக்கு வந் பிரச்சினைய வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெளிவாக சொல்லுவாங்க அது பார்க்குறவங்களுக்கும் இந்தந்த ஊரில் இதெலாம் நடக்குதுனு சொல்லிக்கிட்டு மக்கள் எல்லாேருமே நா ஒரு ஒரு கருத்தை வந்து எல்லாேருக்குமே தமிழ் மொழியின் மூலம் பற்றை வந்து தெரிவிச்சுப்பாங்க அந்த இது மூலமாக தமிழ் எப்படி எல்லாேருக்கும் நல்லாவே கற்று கொள்வாங்க அதனால பேசுவது நம்ம படிக்கிறதோட பேசுகிற மொழி பேசுகிற மொழி வந்து எல்லாேருக்குமே சீக்கிரமாக கேட்கும்னு சொல்லிக்கிட்டு தமிழ் மொழிய நல்லாவே பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் தான் நம்மளுக்கு உயிர் மொழியாவே இருக்கிறனால ரேடியோ டிவிலெலாம் நல்லாவே எல்லாேருமே பா விரும்பி பார்ப்பாங்க டிவியில் நிறைய நிகழ்ச்சிலெலாம் தமிழெலாம் தமிழை வச்சு தான் நல்லாவே பேசுகிறாங்க செய்தித்தாள்லேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க அதனாலயே மக்கள் எல்லாேருமே பா விரும்பி விரும்பி செய்தி நியூஸெலாம் பார்க்குறாங்க பத்திரிக்கையிலேயுமே அருமையாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழை பற்றி